போக்குவரத்து பற்றாக்குறையால் கரெக்டான டைமுக்கு நம்மளால் அங்கே போக முடியாது ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்தீனா உடம்பு சரியில்லை காய்ச்சல் தலைவலி அப்படிங்கம்போது கரெக்டான டைமுக்கு அங்கே போக முடியாது இப்போ ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வந்து நம்ம போக்குவரத்து இருந்தால் கரெக்டான டைமுக்கு வந்து பார்த்தீனா போகலாம் கொஞ்சம் நம்மளுக்கு காலம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு மீதி ஆகும் அதே மாதிரி கல்வி அப்படிங்கிறது வந்து பார்த்தோனா ரொம்ப முக்கியம் ஏன்னால் ஸ்கூல் டைம் பொறுத்தவரைக்கும் காலையில் மார்னிங் அதே மாதிரி ஈவினிங் வரும்போதும் போக்குவரத்து கரெக்டான டையம் வந்து பார்த்தீனா இருக்கணும் ப்ளஸ் வந்து பார்த்தீனா டைம்மு ஒரு கால் மணி நேரத்துக்கு ஒரு டைம் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையினால் கல்வியோட இது வந்து ரொம்ப ரொம்ப பாதிக்கும் ஒரு பெண்கள் குழந்தைகள் வந்து பார்த்தீனா உங்களுக்கு கரெக்டான டைமுக்கு போகிறத்துக்கு வரத்துக்கு கரெக்ட்டாக இருக்கலாம் அதே மாதிரி வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு இன்டர்வியூ அட்டென்னு பண்ணும்போது கூட நம்மளுக்கு வந்து என்ன ஆகுன்னால் அங்கே கரெக்டான டைமுக்கு போகணும் அப்படின்னா போக்குவரத்து கண்டிப்பாக அவசியம் தேவைப்படுது இதெல்லாமே வந்து பற்றாக்குறையே இருந்ததுன்னால் கரெக்டாகவே இது நம்ம பண்ண முடியாது